எங்கள் ஊரில் வந்து திருவிழா நேரத்தில் வந்து கரகாட்டம் ஒயிலாட்டம் மயிலாட்டம் போன்ற விழா ஆட்டமெலாம் நடக்கும் அது வந்து பக்கத்து ஊர்லிருந்து நிறையா பேர் வந்து ரசிப்பாங்க அப்புறம் என்ன கைவினைப் பொருட்கள் எங்கள் வீட்டில் வந்து எங்கள் ஊரில் வந்து மண் பானை கைவினை பொருட்கள் நிறையா செய்வாங்க துணிகளை வந்து வேஷ்டி சட்டையை ஆண்களானவங்க வந்து வேஷ்டி சட்டையை அதே பெண்களை வந்து ஸாரீ சீலை அணிந்து வந்து திருவிழா வந்து பெரும் விமர்சித்தையாக நடைபெறும்